இனியா ஃபர்னிச்சர் ஸ்டோரா ஆக்சுவலா டைனிங் டேபிள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கோம் ஆமா ஃபோர் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே ஃபோர் சீட்டருனா என்னமாதிரி ப்ளைவுட் இருக்கும் ஆன்லைன்லே ஆர்டர் பண்ணலாமா ஓகே ஓகே ஃபோர் சீட்டர் என்ன ரூபீஸ் சிக்ஸ் சீட்டர் என்ன ரூபீஸுன்னு சொல்கிறீங்களா ஃபோர் சீட்டரும் சிக்ஸ் சீட்டரும் என்ன ரூபீஸுன்னு சொல்கிறீங்களா ஹலோ கேட்குதா ஃபோர் சீட்டர் எவ்வளோ ரேட் வரும் ம் ம் ஃபுல்லா ப்ளைவுட்டா ஓகே ஓகே ஆ சிக்ஸ் சீட்டருன்னா எவ்வளோ ரேட் வரும் ஓகே ஓகே மேலே ஃபுல்லா மைக்காலாம் பேஸ்ட் பண்ணி எல்லாம் சேர்ரோடு வந்துடுமா சரி ஓகே ஓகே உங்கள் வாட்ஸ்ஆப் லிங்க் வாட்ஸ்ஆப்பில் ஷேர் பண்ணுங்கள் லிங்க் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் நெட்டில் ஆர்டர் பண்ணுறதாருந்தா அதுலேயே ஆர்டர் பண்ணிடுறோம் எந்த டேஸில் டெலிவரி ஆகும் சரி ஓகே நாங்கள் என்ன மாடலுன்ட்டு நெட்லேயே சூஸ் பண்ணிடுறோம் நீங்கள் டூ டேஸில் டெலிவரி பண்ணிடுங்க சரி ஓகே சரி ஓகே நீங்கள் லிங்க் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்ஸாப்பில் ஆ தேங்க்யூ ஆ தேங்க்யூ ம்